ஜல்லிக்கட்டு கொக்கோ கபடி கேரம் இதெல்லாமே பார்த்தோன்னா இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான விளையாட்டு நான் வந்து இந்தமாதிரி விளையாட்டுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே அளவு வந்து அங்கீகாரமும் கொடுக்கணும் இப்போ கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து கபடிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல செஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு வந்து கேரத்துக்கு வந்து கொடுக்குறதில்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து ரெக்ககனேஷன் கொடுத்தால் மட்டும் தான் வந்து இந்தமாதிரி விளையாட்டுகள்லாம் வந்து இன்னும் முன்னிலைமைக்கு வந்து வரும்